கிராமப்புற மக்களின் வாழ்க்கையில் தினம் தோறும் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் வந்து கபடி கில்லி நொண்டி ஆட்டம் இதை பாண்டி கூட சொல்லுவாங்க நாங்கள் அப்போல்லா வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது கண்ணாமூச்சி தாயம் பச்சை குதிரை கொலை கொலையாக முந்திரிக்காய் ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தது அப்படின்னு சொல்லிட்டுலாம் விளையாடுவோம் செமையாக இருக்கும் கொக்கோ கொக்கோலாம் நான் விரும்பி செய்வ பத்தாது வரையுமே வந்து விளையாட்டு போட்டிகளில் எல்லா விளையாட்டு போட்டிகள்லையும் நான் கலந்துக்கிட்ட பம்பரம் கோலி ஓட்டப்பந்தயம் பல்லாங்குழி ஆடுபுலி ஆட்டம் இது போல நிறைய விளையாட்டுகள் வந்து கிராமப்புறத்தில் முக்கியத்துவம் வாய்ந்துருக்குது இந்த கிராமப்புற விளையாட்டு வந்து ரொம்ப நல்லாருக்கும்